ஹலோ சொல்லுங்க சார் ஆ ஆமாம் சார் அப்படியா சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் நம்மள்கிட்ட எல்லா காய்கறியும் இருக்கு சார் உங்களுக்கு என்ன சார் வேணும் ஓகே சார் ஆ ஓகே சார் ம் ஓகே சார் ஆ சரிங்க சார் ஆ ஓகே சார் கத்திரிக்காய் சார் உங்களுக்கு எவ்வளோ வேணும் சொல்லுங்கள் சார் பார்த்து பேசிக்கலாம் மொத்தமாக சொல்லுங்கள் சார் கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் டெலிவரி பண்ணுறோம் சார் நீங்களே வந்து வாங்கிக்கிறனா வாங்கிக்கலாம் நேரில் வாங்க சார் பேசி வாங்கிக்கலாம் நேரில் வந்தா தான் சார் பேசிக்கலாம் அமௌண்டு குறச்சி கூட பண்ணிக்கலாம் சார் அப்படியா சார் ஆ ஓகே சார்

ஆமாம் சார் ஆமாம் சார் அமௌ ஆ

ஆ பண்ணிக்கலாம் சார் நேரில் வாங்க சார் சார் பார்த்து பேசிக்கலாம் நேரில் வாங்க சார் ஆ வரலாம் சார் டென்த்தா ஆ ஆ பேசலாம் சார் வாங்க சார் ஆ ஓகே சார் ஆ நம்பர் சொல்லுங்கள் சார் சவன் டூ டபுள் நயன் டபுள் ஜீரோ ஆ ஓகே சார் நேரில் வாங்க சார் ஆ சரிங்க சார் நம்ம சிக்கல் நாகப்பட்டினம் தான் சார் கடை ஆ ஓகே சார் தேங்க் யூ சார்